நம்ம பூமியில் மட்டும் இல்லை எல்லா கிரகங்கள் அதாவது புதன் வியாழன் வெள்ளி சனி யுரேனஸ் இதுமாதிரி எல்லா கோள்கள்லேயுமே உயிரினங்கள் இருக்கற தான் செய்யும் இப்போ நம்ம எடுத்தால் பூமியில் பார்த்திங்கன்னா நடு இரவில் ஏழுந்திரிச்சா கடவுள் வருவாருன்னு சொல்லுவாங்கள் அதே மாரியே மற்ற கிரகங்கள்லேயும் ஏன் உயிர்கள் இருக்கற தான் செய்யும் நம்ம பூமியில் மட்டும் இல்லை எல்லா கிரகங்கள்லேயும் உயிரினங்கள் இருக்கும் அது நான் நினைக்கிறேன் அ உண்மை அதுதான் நம்ம பூமியில் மட்டும் இல்லை ஆராய்ச்சிகளில் கூட பார்த்திங்கன்னா இப்படிலாம் இருக்குங்கிறாங்க ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு கோள்லேயும் இருக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய செய்திகள் கூட அப்படி தான் போடுகிறாங்க ஒவ்வொரு செய்திலேயுமே விலங்கு இருக்கற தான் செய்யும் பூமிலேயும் இருக்குது மற்ற கிரகங்கள்லேயும் இருக்கும் அதுதான் உண்மை பிரபஞ்சங்கிறது எல்லோருக்குமே பொதுவானது தான் இது நம்மளுக்கு மட்டும் கிடையாதுல எல்லாத்துக்கும் பொதுவானது தான் பிரபஞ்சம் அதே மாரி எல்லா இடத்துலையுமே இருக்கும் உயிரினங்கள் நான் நம்புகிறேன் இது உண்மை நம்புகிறேன் எல்லா இடத்துலையுமே உயிரினங்கள் இருக்கற தான் செய்யும் பூமியில் புதன் வியாழன் எல்லா கோள்லேயும் உயிர் இருக்கற தான் செய்யும் இது உண்மைன்னு நான் நம்புகிறேன் ஆனால் இது உண்மை தான் எந்த உயிரினமும் எல்லா இடத்துலையுமே உயிரினங்கள் இருக்கற தான் செய்யும் கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் பொதுவானது தான் கிரகங்கள் நம்ம வாழ்கிறது மட்டுந்தான் பூமி ஆனால் எல்லா கிரகமும் ஒரே பொதுவானது தான் எல்லா கிரகமும் ஒரே பொ பொதுவானது தான் எல்லா கிரகமுமே அதனால் எல்லா இடத்துலியும் உயிரினம் இருக்கற தான் செய்யும் இப்போ பூமியில் விலங்குகள் இருக்கற தான் செய்யும் அதேமாரி ஒவ்வொரு கோள்லேயும் ஒவ்வொரு விசித்திரமான ஒரு விலங்குகள் இருக்கும் அதை நம்ம நம்ம நம்பணும் நம்ம பார்த்ததுல்ல ஆனால் நம்ம நம்புகிறோம்ல அதை நம்பி தான் ஆகணும் அதே மாரி தான் இப்போ அது எல்லா இடத்துலியுமே அப்படி தான் இருக்கும் மா எல்லா இடத்துலையுமே கிரகங்களில் எல்லா கிரகங்கள் பிரபஞ்சத்துலேயும் உயிரினங்கள் இருக்கற தான் செய்யும் இது உண்மை உண்மை உண்மை உண்மை பூமியில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே கிரகங்கள் இருக்கும் பூமியில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் உயிரினங்கள் இருக்கும் பூமியில் சிங்கம் புலி பூமியில் தான் இருக்கற தான் செய்யும்